நாங்க மணியாகார் ஆஃபீஸ்க்கு வாரிசு சர்ட்டிஃபிகேட் எடுக்கிறதுக்காக போயிருந்தோங்க அங்கே போனோம் ஒரு ஒரு ஒரு மணி நேரம் வெய்ட் பண்ணுங்கமா பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மணி நேரம் வெய்ட் பண்ணால் திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம் ஒர்க் இருக்குது பண்ணி தர இருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க திரும்ப என்னன்னா உள்ளே பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு மணி நேரம் மறுபடியும் பண்ணி கொடுத்தாங்க திரும்ப அங்கிருந்தும் ஆர்ஐ ஆஃபீஸ்க்கு போனோம் ஆர்ஐ ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே லன்ச் டைம் ஆயிடுச்சும்மா கொஞ்ச நேரம் வெய்ட் பண்ணுங்கம்மா பண்ணி தரேன்னு சொன்னாங்கள் ஒரு மணி நேரங்கிறது மூணு மணி நேரம் நாங்கள் வெய்ட் பண்ணோம் அவங்க வரலை அப்படினா அந்த அன்றைக்கு பொழுதுமே நம்மளுக்கு வீணாக போன மாதிரி ஆயிடுச்சு மறுபடியும் அடுத்த நாள் போனோம் அடுத்த நாள் போறோங்கிறப்ப ஆர்ஐ ஆஃபிஸ்ல அங்கே பண்ணிட்டு முடிச்சுட்டோம்னா அந்த அன்றைக்கு இது ஆயிடுச்சுன்னால் இப்படியே ரொம்ப சிரமமாருக்குது ஒரு வாரிசு சர்ட்டிஃபிகேட்டுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாகருக்குது